ஆ நான் ஆஃபிஸுலேருந்து செக்யூரிட்டி பேசுகிறேங்க

காரு சர்வீஸு விட்றதுக்கு கஸ்டமரு வந்திருக்காருங்க

காரு உள்ளே கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணுங்களாமா பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக வைச்சிருக்காருங்க கொண்டு வந்திருக்காரு ஆ ஓகே கேட் பாஸ் போட்டேன்ங்க போட்டுடுறேன் காரு வாங்கி சமீபத்தில் தான் வாங்குனாராங்கலாமா கார் அடிக்கடி இஞ்சின் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குதுனு சொல்கிறாரு அது போக சீட் பெல்ட்டு ஏசி ப்ராபளமும் இருக்குது அப்புறம் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க கொஞ்சம் உள்ளே ஏதோ வேறு ப்ராபளம் இருக்குது கொஞ்சம் சத்தம் வேறு மாதிரி வருது அப்டிங்கிறாங்க

இன்னும் செக் பண்ணலை மேம் செக் பண்ண அவங்க சொன்னது வந்து இது சில டீட்டெய்ல்ஸ் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க கொஞ்சம் காரை நல்லா தரவாக செக் பண்ண சொல்லி கொஞ்சம் இதாக சொல்கிறாங்க சர்வீஸ் சரியாக பண்ணுறது இல்லை சர்வீஸ் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்சூரன்ஸ் எல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஆ இன்சூரன்ஸுலாம் பிரச்சனை இல்லை கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க அவங்க இன்னும் இன்சூரன்ஸ்லேயே பண்ணிக்கலாம் க்ளெய்ம் பண்ணி பண்ணலாம் ஆ ஓகேங்க மெக்கானிக் வந்த அப்புறம் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டேங்க சொல்லிடுறேன் உள்ளே விட்டு நான் சேஃப்டி பண்ணிடுறேன் காரை வேண்டிய டீட்டெய்ல்ஸ்ஸு என்னென்னு கேட் பாஸ் போட்டு கொடுத்து அவங்களுக்கு கார் கீ எதுனா வாங்கி வைச்சிருக்குறேன் வாங்கினதுக்கு ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஆ சரிங்க நான் எல்லாம் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து அவங்க ஏதாவது பொருள் ஏதாவது வைச்சிருக்காங்களான்னு பார்த்து எடுத்து கொடுத்துட்றேன் நல்லா செக் பண்ணிவிட்டு ஆ அனுப்பிடுறேங்க ஓகேங்க மேடம் நான் ரிசிப்ட்டு போட்டு கொடுத்துட்றேன் சர்வீஸுக்கு காரு வந்ததுக்கான காரு விட்டதுக்கு வீட்டு ஓகே மேடம்